விளையாட்டு தங்கள் தொழிலாக கருதும் யாராவது எனக்கு யாரும் தெரியாது அப்படி யாரும் இல்லை பள்ளியில் நடக்கும் விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்கிறார்கள் பங்கேற்று எல்லோருமே நல்லபடியா தான் பண்ணுறாங்க என்ன ஒன்று அதை எடுத்து நடத்தி நிதி பற்றாக்குறை அப்புறம் வந்து காசு இந்த விஷயத்தில் தான் நிறைய பேர் வந்து பின்னோக்கி போயிடுறாங்க இப்போது வந்து எல்லோருமே சின்ன பசங்களில் இருந்து எல்லோருமே நல்லா தான் விளாடுறாங்க அந்த விளையாட்டை இன்னும் கொஞ்சம் தனியாக எடுத்து வந்து நல்லா பண்ணா பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்கூலில் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி நல்லா பண்ணால் நல்லா இருக்கும் பள்ளியில் வந்து தனியாக எடுத்து தனியாக நல்லா நல்லபடியாக பண்ணணும் பண்ணால் பசங்கள் நல்லா பண்ணுவாங்க பசங்கள் நல்லா பண்ணுறத்துக்கு பங்கேற்கிறாங்க எல்லா விளையாட்டுலேயும் வந்து பங்கேற்கிறாங்க அதில் தான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தனித்தனியாக அவங்களும் பிரித்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது உடற்பயிற்சியை இது பண்ணி நல்லா எக்யூப்மெண்ட்லாம் இது பண்ணி நல்லா கொடுத்தாங்கன்னா நிதி உதவிக்கு எல்லாம் தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக பசங்கள் வந்து நல்லா விளையாடுவாங்க எல்லோருமே பள்ளியில் வந்து விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்று தான் இருக்கிறாங்க பங்கேற்காமல் யாரும் கிடையாது எல்லாம் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க ஒரு சில இடத்துல அதை தான் கொஞ்சம் முக்கியத்துவம் பண்ணி நல்லபடியாக பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா மாணவர்கள் வந்து வெளில வருவாங்க நிறைய பேர் திறமையும் வெளில தெரியும் திறமை வெளில தெரிஞ்சதுக்கப்பறம் தான் நம்ம எல்லாம் ஓரளவுக்கு தமிழுமும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சினே வரும் இப்பயும் வளர்ச்சி அடைஞ்சி தான் வந்துன்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சி வரலாம் வர வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் தான் பள்ளியில் மட்டும் தமிழகத்தில் பள்ளிகளில் மட்டும் தனித்தனியாக பிரித்து ப்ளே க்ரவுண்டு இது அந்த கிரிக்கெட்டு பேட்டு அந்த இதுவும் அந்த மாதிரி தனித்தனியாக எல்லோருக்கும் ஒவ்வொருத்தராக கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லபடியாக பண்ணாங்கன்னா எல்லோரும் நல்லா வாழலாம் எல்லோரும் நல்லா பண்ணின்னுந்தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு அதனால் இந்த இந்த பள்ளியில் வந்து நடக்கிற போட்டிகளில் எல்லோருமே மாணவர்கள் பங்கேற்க தான் செய்கிறாங்க